ஹலோ சரவணா ஹோட்டலுங்களா இப்படி எங்கள் வீட்டில் அடுத்த வாரம் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குதுங்க அதுக்கு ஒரு ஆர்டர் ஒரு ஐம்பது பேருக்கு சாப்பாடு வேணும்ங்க எவ்ளவுன்னா என்னென்ன சாப்பாடுங்கன்னா சாம்பார் ரசம் தயிர் மோர் அப்புறம் ஊறுகாய் அப்பளம் வடை பாயாசம் இந்தமாதிரி வேணும்ங்க சாப்பாடு ஒரு ஐம்பது பேருக்கு வேணும்ங்க சாப்பாடுக்கு எவ்ளவு அமெளண்ட் ஆகும்ங்க ஒரு ஐம்பது நீங்கள் வந்து நாங்கள் வந்து எடுத்துக்கிறதுங்களா இல்லை நீங்கள் கொண்டு வந்து கொடுத்துடுவீங்களா இப்போ அமெளண்ட் வந்து கொஞ்சம் கம்மி பண்ண முடியும்ங்களா கொஞ்சம் ரெண்டு சாப்பாடு அந்தமாதிரி கொஞ்சம் அதிகமாக கொடுப்பீங்களா இல்லை கொஞ்சம் கம்மியாக கொடுப்பீங்களா ம் சரிங்க சரி ஓகேங்க தேங்க்யூங்க